ஹலோ

ஆ ஆமாம் மேம் நாங்கள் இன்டீரியர் ஆர்க்கிடெக் தான் பேசுகிறோம் நீங்கள் ஓகே மேம் நாங்கள் வந்து பிளைவுட் ஒர்க்ஸும் வுட் ஓர்க்ஸு அந்த க்ளாஸ் ஒர்க்ஸ் தான் பண்ணுவோம் இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு உங்களுக்கு எந்த மாதிரி நீடு இருக்குது உங்களோட ஹோம் அப்லையன்ஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்குமென்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணிக் கொடுப்போம் லாங் லாஸ்டிங்காக வேணுமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து நாங்கள் இடையில சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு அதனால் வந்து நார்மல் குவாலிட்டியிலேயே பண்ணிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஓ சரி ஓகே மேடம் நாங்கள் வந்து நீங்கள் இடையிலையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு அப்படின்னா ஃபுல் உட்டனில் இல்லாமல் பிளைவுட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அது வந்து காஸ்ட் ரேட் கம்மியாகும் நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு ஹாலு ரூமு கிட்சன் இந்த இடத்துக்கெல்லாம் பண்ணணுமா இல்லை எந்தெந்த இடத்துக்கு பண்ணணும் ஓகே சரி ஓகே ஹாலில் எந்த மாதிரியான ஒர்க்ஸ் தேவைப்படும் டிவி செல்ஃப்ஸு அந்த ஷோ கேஷ் இதுக்கெல்லாமா ம் சரி ஓகே கிட்சன்ஸில் நம்ம மாடுலர் கிட்சன் மாதிரி வைக்கணும் ரைட்டுங்களா சரி ஓகே உங்களோட வீடோட ஸ்கொயர் ஃபிட் அளவு தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டுன்னு தெரியுமா சரி ஓகே மேடம் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணும் ரெண்டுக்கும் பண்ணுமென்னா நம்ம ஸ்கொயர் ஃபிட் வச்சு சொல்லுவோம் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பர்ட்டிக்குலர் டிசைன்ஸை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸப் பண்ணுறோம் நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்து சொல்லுங்க தென் வந்து அதை பொறுத்து வந்து நம்ம எந்த பிளைவுட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ப்ரைசஸ் வரும் அதே மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத எஞ்சினியர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க அண்ட் தென் அதை வந்து எங்களுக்கு வாட்ஸப் பண்ணுங்க தென் வந்து அதோட ப்ரைஸும் லேபர் சார்ஜும் சேர்த்து ஆட் ஆகும் ஓகே மேடம் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இதே வாட்ஸப் நம்பருக்கு நான் உங்களுக்கு அகைன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் தென் வந்து எந்த லொக்கேஷனும் நீங்கள் அனுப்பினீங்க அப்படின்னா நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டைல்ஸையும் பர்ஃபக்ட்டாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அண்ட் தென் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு க கம்ப்ளீட்டாக தேர்ட்டி டேஸ் ஆகும் அதாவது ஒன் மன்த் ஆகும் ஸோ வந்து எங்களுக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னால் நாங்கள் அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே எல்லா ஒர்க்கையும் பண்ணிக் கொடுத்துடுவோம் சரி ஓகே மேடம் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்துட்டு எனக்கு ரெ ரெஃப்பர் பண்ணுங்க ஆ சரி தேங்க் யூ